பதினாலு பதினாலு பத்து ரெண்டாயிரம் வர்ஷம் இருபத்தாறு பன்னெண்டு இருபத்தி மூணு ரெண்டு மூணு பன்னெண்டு அஞ்சு பத்தொம்போது அஞ்சு ஒம்போது எட்டு பத்தொம்போது ஏழு பத்து ரெண்டு இருபத்தி ஒன்று எட்டு